ஹலோ எங்கே இருக்கீங்க காங்கயம்பாளையம் ஐயப்பன் கோயில்கிட்டே வந்துடுங்க இங்கே அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கனால் ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு வருங்க ஆமாம் அதே ரோடு தான் அதில் லாஸ்ட்டு வந்தீங்கனா டெட்டென்டு அங்கே வந்துட்டு கூப்பிட்றீங்களா அங்கே வந்துட்டு இருங்க நானே சொல்கிறேன் அங்கே வந்துட்டு அப்படியே வலதுபுறமாகவே திருப்புங்க வலதுபுறமாகவே திரும்பிட்டு வந்தீங்கனா ராஜதானி கார்டன் சரிங்களா ராஜதானி கார்டனில் ஃபர்ஸ்ட்டு இடது பக்கம் போக வேண்டாம் திருப்பி வந்தீங்கனா இன்னோரு கடை ஒன்று இருக்கும் அந்தக்கடை மாவு மில்லுலாம் இருக்கும் அதுவும் தாண்டி மறுபடியும் வந்தீங்கனா ஆமாங்க அதே வழிதான் அப்படியே வாங்க வாங்க அங்கே வந்தீங்கனா அந்த அப்படி மறுபடியும் ஒரு இடதுபக்கம் ரோடு பிரியும் பாருங்க அந்த இடது பக்கம் ரோடு அந்த வழியாவே வாங்க கடைசி வீடு சரிங்களா எங்க மாமியார்தாங்க இருப்பாங்க வீட்டில் அவுங்ககிட்ட கொடுத்தீர்ங்களா நான் அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுறேன் நீங்கள் கொடுத்துடுங்க சரிங்களா சரிங்க நன்றிங்க